டிரைவர் சார் வணக்கம் நாளைக்கு சென்னை வரைக்கும் போறதுனால் ஏர்போர்டுக்கு போகணும் திருச்சி ஏர்போர்டுக்கு அதி காலை ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் நல்லாருக்கும் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு அங்கே செவன் ஓ கிளாக் ஏர்போர்டுனுடைய ஏரோப்பிளேனை பிடிக்கணும் அதனால் காலைலே கொஞ்சம் நேரத்திலே எழுந்திருச்சி வந்துருங்கள் வைக்கவா